அழகு ராஜா டெக்ஸ்டைல்ஸா நாங்கள் கஸ்டமர் இன்ஸ்டாகிராமில் இருந்து ஒரு நம்பர் எடுத்தோம் இதில் ஆஃபரில் போயிட்டுருக்கு இந்த அழகு ராஜா டெக்ஸ்டைல்ஸில் அப்போல்லாம் சொல்லிருந்தாங்க அதனால சே சாரீ எடுக்கலாம் பூனம் சாரீ பட்டு புடவ ஆ ஆமாம்ங்க சார் பூனம் சாரீயும் பட்டு புடவையும் கொஞ்சம் கேட்லாக் அமிச்சிவுடுங்க சார் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கேட்லாக் அமிச்சிவுடுங்க நான் அதில் கலர் சூஸ் பண்ணி அமிச்சிவுட்றேன் சார் ஆ சரிங்க சார் ஓ ஓகேங்க சார் ஆ ஆ டிஸ்கோ ஆ சரிங்க சார் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கா ஓ ஓகேங்க சார் ஓ ஓகேங்க சார் ஓ ஓகேங்க சார் ஏ இப்போ கே நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்தோம் சார் கேட்லாக் அமிச்சிவுடுங்க சார் பூனம் சாரீயில் ரெண்டு பட்டு பொடவையில் ரெண்டு எவ்வளோ ரேட்டு வரும் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ம் ஓகேங்க சார் இப்போதிக்கி எனக்கு வி இது பூனம் சாரீ ரெண்டும் பட்டு பொடவ ரெண்டும் அமிச்சிவுடுங்க சார் எனக்கு எனக்கு வந்து உங்கள் ஃப்ரோடக்ட் வந்து என்ன அட்ராக்ட்டிவ் பண்ணிருச்சின்னா நான் உங்களுக்கு நான் திருப்பி கால் பண்ணி ஆர்டரு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் சார் ஓகேங்க சார் ஓகேங்க ஓகேங்க சார் ஓகேங்க ஆ ஆமாம்ங்க சார்

ஓகேங்க சார்

ஓகேங்க சார் தேங்க் யூ சார்